ஹலோ ஹலோ சார் வணக்கம் எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகப் போது சார் நான் வந்துட்டு வீட்டுக்குத் தேவையான ஃபர்னிசர்ஸ்லாம் வாங்கணும் உங்கள் கிட்ட இந்த நல்ல ஃபர்னிசர்ஸ்லாம் இருக்குன்னு ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டேன் பேசிக்கான ஃபர்னிசர்ஸ்லாம் என்னென்ன ப்ரைஸில் சார் வரும் எனக்கு வந்துட்டு மொத்தமாக நான் எதிர்பார்க்கற எல்லாம் ஃபர்னிச்சரும் சேர்த்து வந்துட்டு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் டு ரெண்டு லட்சத்துக்குள்ளார இருந்தால் போதும் இப்போது அது வந்துட்டு இப்போ பெட்டு இந்த பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டு அதெல்லாம் வந்துட்டு டீக்வுட்டில் இருக்கணும் இப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் இருந்தாலே போதும் அந்த மாதிரி

ம்

சரி ப்ரோ இப்போது ஆ இப்போ மேரேஜு பேக்கேஜுன்னு சொன்னிங்கல்ல அது வந்து நம்மளே வந்துட்டு என்னென்ன வேணும் அப்புடின்ற மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா

ம் ஓகே ஓகே ப்ரோ ஏதாவது டிசைன் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு மாடல் அனுப்புகிறீங்களா நான் வந்துட்டு பார்த்துட்டு நான் நேரில் வர்றேன் ம் ஓகே ப்ரோ சரி ப்ரோ ஓகே ப்ரோ வி எனக்கு பட்ஜெட்டு வந்துட்டு ரெ ரெண்டு லட்சம் ப்ரோ அதுதான் நான் சொன்ன மாதிரி தான் பட்ஜெட் வந்து ரெண்டு லட்சம் இப்போ கிங் சைஸ் பெட்டு வந்துட்டு ப்யூர் டீக்வுட்டில் பண்ணோம்னால் நமக்கு வந்துட்டு எவ்வளோ ரேட்டு வரும் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்லுங்கள் டிசைன் விட்டு டிசைன் பேசிஸில் நமக்கு ரேட்டு சேஞ்ச் ஆகும் பட் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு கிங் சைஸ் பெட்டு ஆ ஆ ஓகே ஆ ஓ

ம் பெட்டு பெட்டுமே நம்மக் கிட்ட அவைலபிளாக இருக்குமில்ல கர்லான் டைப்பு பெட்டு அந்த மாதிரிலாம் ஆ கர்லான் ஆ கர்லான் இல்லை ஸ்ப்ரிங்கு ஃபோமு அப்புடில்லாம் இருக்கில்ல அதில் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்ஸு ப்ரோ ஸ்ப்ரிங்குக்கும் ஃபோமுக்கும்

ம்

ம் ம் ம் ம் ம் சரி சரி சரி ப்ரோ இப்போது ஃபோமுலேயோ ஸ்ப்ரிங்குலேயும் வந்துட்டு எது வந்துட்டு காஸ்ட்டு ஹையராக இருக்கும் சரி சரி சரி ப்ரோ இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு ம் சரி ப்ரோ சரி ஓகே இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டேனில்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துட்டு டிசைன்ஸ்லாம் இருக்கில்ல இப்போ பேசிக் ரேஞ்சு வந்துட்டு என்ன வரும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்க்கு பேசிக் ப்ரைஸு இல்லை டிசைன் வந்துட்டு சாதா பேசிக் டிசைன் வச்சிருப்பிங்கல்ல அதுக்கான ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் சரி ப்ரோ ஓகே சரி சரி ப்ரோ ஆ சரி ப்ரோ சரி ப்ரோ ஓகே சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே எனக்கு டிசைன் மட்டும் நீங்கள் வாட்ஸ்ஆப் பண்ணுங்கள் ப்ரோ ஆ ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஆ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ